இப்போ யோகா பயிற்சின்றது நம்மளோட மைண்டை ஒருநிலை படுத்திக்கிறது அந்த ஒரு பயிற்சி அந்த பயிற்சி வந்து ஒரு ஒரு கோட்டா அதாவது க்ரூப் ஒரு குரூப்பாக மற்றவங்களுக்கு தொடர்பு வந்து ஒரு மனசு கஷ்டம் இருந்தால் நீங்கள் யோகா பண்ணுங்கள் ஒருத்தர்கிட்டேயிருந்து இன்னொருத்தர் இன்னொருத்தர் கிட்டேயிருந்து இன்னொருத்தர் இப்போ பார்க்கும்போது இல்லை வாக்கிங் போகும்போது ஏன் நீங்க யோகா பண்ணக்கூடாதா யோகா செய்யக்கூடாதான்னு சொல்லிவிட்டு ஒருசிலர் வந்து அதாவது எப்படின்னா மற்றவங்களோட தொடர்பு ஏற்படுத்தி தான் ஒன்றா இருக்குது அதாவது நீங்கள் யோகா செஞ்சுப்பாருங்கன்னு இன்னொருத்தர் சொல்கிறதும் சரி நான் செஞ்சுப் பார்த்தேன் எனக்கு நல்லா இருக்குது அவங்க சொல்கிறது இதுமாரி ஒவ்வொருத்தரும் வந்து யோகா பயிற்சியை அதோடய உணர்வை வந்து அறிஞ்சி பார்த்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறது அப்புறம் ஒருமாதிரி வித ஃபீல் ஒருமாதிரி நல்லா ஒரு மைண்ட் ரிலீஃப் ஆக்குறது ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கிறது அவங்க உணர்ந்தோடனே மற்றவங்களுக்கு இதை வந்து தொடர்பு நீங்கள் இதை பண்ணுங்கள் நீங்கள் சரியாகும் அப்படின்னு தொடர்பை ஏற்படுத்தி தருகிறது இந்த யோகா இது ஒரு சமூக உணர்வு அப்டியே அப்டியே ஒருத்தர் ஒருத்தருன்னும்போது ஒரு ஒற்றுமையும் ஒரு சமூக உணர்வு எல்லோருமே இந்த யோகாவில் ஒரே மாதிரி தான் செய்வாங்க ஒரு சமூக உணர்வையும் ஒரு சமூக மாற்றத்தையும் அது தொடர்பை ஏற்படுத்திக்கொண்டே இருக்கிற ஒரு பயிற்சி தான் யோகா ஒருத்தருக்கிட்ட மட்டும் செய்யாமல் மற்றவருக்கும் இப்போ யோகா பயிற்சி நிலையம் இல்லையா ஹாஸ்பிட்டலில் கூட யோகா வந்துடுச்சி ஸ்கூலுகளையும் யோகா வந்துடுச்சி அதனால யோகா வந்து மற்றொரு மற்றும் தொடர்புப்படுத்தி கொண்டே போகிற ஒரு பயிற்சி தான் யோகா பயிற்சி